ஹலோ ஓலா கேப் டிரைவருங்களா என்னப்பா நான் புக் பண்ணி கார் புக் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு ஒருமணி நேரத்துக்கு மேலே ஆச்சு நீங்கள் எப்போ வர்றது எப்போ நான் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு நான் வெளியே கெளம்பணும் டிராஃபிக் ஆகிடிச்சினு சொல்கிறீங்கனா நீங்கள் கொஞ்சம் முன்னாலேயே கிளம்பணுமுல்ல நம்ம ஊரை பற்றி தான் தெரியுமில்ல உங்களுக்கு டிராஃபிக் எப்படி இருக்கு என்னங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரியில்ல நீங்கள் வரணும் நீங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக வர்றீங்க நான் எதுக்கு கேப் புக் புக் பண்றேன் உங்களுக்கு ஒன் ஒன் அவர் லேட்டு இப்போது நான் எப்படி ஃபங்க்ஷனுக்கு போகிறது ஃபங்க்ஷனு அங்கே இப்போ முடிகிற அப்போது நான் ஃபங்க்ஷனுக்கு மண்டபத்துக்குள்ளே போகிறதா கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கப்பா இந்த மாரி இந்தமாரிலாம் பண்ணாதீங்க கொஞ்சம் சீக்கிரமாக வந்து எங்களை பிக்கப் பண்ணி மண்டபத்துக்கு கூப்ட்டு போய்ட்டு எங்களை கொண்டு வந்து நீங்கள் சேத்துடுங்க இந்த டிராஃபிக்கு அது இதுன்னுலாம் நீங்கள் சாக்கு சொல்லிட்டிருக்க கூடாது நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணுறிங்க அந்த தொழிலுக்குண்டான இதை குடுக்கணுமுல்ல நீங்கள் தான் டிராஃபிக் இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்தமாரி டைமிங் பார்த்து கிளம்பி வரணும் நாங்கள் எப்படி ஃபங்க்ஷனுக்கு போகிறது நாங்கள் ஃபங்க்ஷன் போகணுங்கிறதுக்காக தான் கேப் புக் பண்ணிருக்கிறோம் உங்க சௌகரியத்துக்கு நாங்கள் புக் பண்ணுறதில்ல சீக்கிரமா வாப்பா நான் ஃபோன் வக்கிறேன்